எங்கள் ஊரை பொறுத்தவரைக்கும் பீச் பார்க்ன்னு ஏராளமாக இருக்குது இதில் வந்து அதிகமாக மக்கள் கூட்டம் வந்து வரது எங்கேன்னா பீச்சுக்குதான் அதிகமாக வருவாங்க இப்போ பார்க்குக்கு போறாங்கன்னால் அதிகமாக சும்மா நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் பிள்ளைங்க உட்காந்துருந்தா கொஞ்ச நேரம் பொழுதுபோக்காகும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில்தான் வருவாங்க ஆனால் வந்து இப்போ பீச்சுக்கு போனோன்னால் பீச்சுக்கு போனால் கொஞ்ச நேரம் கடலலையில் ஜாலியாக வெளாடலாம் கொஞ்சம் நேரம் அங்கே பசங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண் ஸ்பெண்ட் பண்ணலாம் பிடிச்ச உணவுகளை சாப்பிட்லாம் ஏன்னா பீச்சு பீச்சுக்கு போறோன்னால் கடல்கரையில் வந்து ஏராளமான பொருட்கள்லாம் இப்போ வந்து குழந்தைங்களுக்கு விளையாட்டு ஜாமான் இப்போ வந்து பெரியவங்களுக்கு சாப்பாடு உணவு இந்த மாதிரி நிறைய வகையான வெரைட்டியான நிறைய பொருள் வந்து கிடைக்கும் இல்லையா இப்போ பீச்சுக்கு வந்து சண்டே சனி ஞாயறுன்னா இப்போ வந்து அதிகமாக கூட்டமும் வரும் கூட்டம் வரும்போது அங்கே வந்து அதிகமாக வந்து இப்போது டைம் ஒரு மதிய டைம் காபி சாப்பிட்லாம் இந்த மாதிரி இந்த மாதிரியான நல்ல நல்ல விஷயங்கள்லாம் வந்து பீச்சில் வந்து அதிகமாகவே கிடைக்கும் இல்லையா அதனால் வந்து அதிகமாக நான் விரும்பி போகிற ஒரு ப்ளேஸ் எதுனால் சுற்றுலா ப்ளேஸ் எதுனால் நான் பீச்சைதான் சொல்லுவேன் இப்போ பார்க்குக்கு போறோன்னால் ஒரு பத்து நிமிடம் உட்கார்லாம் ஒரு மணிநேரம் உட்காந்து எதோ ஒரு ஒரு தேவையில்லாத எண்ணங்களை வந்து நம்மளால் கொஞ்சம் நேரம் தனியாக இருந்தால் அதை வந்து தவிர்க்க முடியும் அதுலேருந்து தப்பிக்கவும் முடியும் இல்லையா இப்போ பீச் போறோன்னால் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் பிடிச்ச இடத்துக்கு போகலாம் பிடிச்ச விளையாட்ட விளையாடலாம் குழந்தைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் பச ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் பிடிச்ச உணவுகளை சாப்பிட்லாம் அங்கே வந்து எ இப்போ பீச்சுக்கு போனால் அதிகமாக பீச்சில் என்னென்ன ஸ்பெஷலாக கிடைக்குன்னா மீன் மீன் இந்த மாதிரி அதை வந்து சமைத்து விற்கிறது அதை வந்து விரும்பி சாப்பிடுவாங்கள இந்த மாதிரி உணவுகள்லாம் நம்ம சாப்பிடம்போது இந்த இடத்துல இதுதான் அதிகமாக கிடைக்கும் அப்போ இதை சாப்பிடும்போது நமக்கு ஒரு நல்ல ஃபீல் வரும் நல்ல ஒரு மூமென்ட்டாகவும் இருக்கும் அப்படி நான் விரும்பி நான் வந்து அதிகமாக நேசிக்கிற ஒரு ப்ளேஸ் எதுன்னால் பீச் மட்டுந்தான்